காவல்துறை நம்மளுக்கு இருக்கிறதுனால நல்லா பயனடைகிறோம் காவல்துறை வந்து நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் தான் கொடுக்குது நம்ம பிள்ளைங்கள நம்ம பயப்படாம எங்கேயும் வெளிய அனுப்புகிறோம் பிடிக்கிறோம் அவங்க இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு முதல் மாதிரி இல்லாமல் காவல்துறை இருக்கிறதுனால ஜனங்களும் ஒரு பயம் இருக்குது இப்போ பசங்களாகட்டும் பிள்ளைங்களுக்காகட்டும் காவல்துறை இருக்குது நம்மளுக்கு பயமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சி போகிறாங்க வராங்கள் பொதுமக்களுக்கு இதனால ஒரு பயன் தான் கிடைக்கிதே ஒழிய எந்த ஒரு தப்பும் சொல்கிற அளவுக்கு நடக்கிறதில்ல அதுதான் காவல்துறை நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வரமாதிரி நம்ம நண்பனாக இருக்கிறமாரி இருக்கிறாங்க காவல்துறை நம் நம்ம நண்பன்னு சொல்கிறமாரி நடந்துக்கிறாங்க அதனால் நம்ம பயனடஞ்சு வந்துகிட்ருக்குறோம் இன்னும் முன்னேறணும்னால் இன்னும் நாளடைவில் இன்னும் முன்னேற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் காவல்துறைக்கு ஒரு பாராட்டு தான்